ஒரு மாவட்டம் வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு நிறைய சவால்களை வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் பொருளாதார ரீதியாக அப்புறம் சுற்றுசூழல் இந்த அரசியல் இந்தமாரி சில காரணிகளால் வந்துவிட்டு நிறைய சவால்களை வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் இப்போ பொருளாதார ரீதியாக சந்திக்கிற சவால்களை வந்து எதிர்கொள்கிறது எப்படின்னா இந்த குடிசை தொழில் இதுலல்லாம் வந்து ஆதரிப்பதன் மூலியமாக நம்மளோட மாவட்டத்தினுடைய பொருளாதாரத்தை வந்து உயர்த்த முடியும் அதற்கப்றம் அரசியலால் ஏற்படுகிற சவால்களை தடுக்கறதுக்கு நம்ம ஒரு நல்ல தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கறது மூலியமாக ஒரு நல்ல அரசியலை வந்துவிட்டு நம்மளால வந்து அடைய முடியும் அதை வச்சு நம்ம மாவட்டத்துக்கு தேவையான வளர்ச்சிகளை வந்து நம்மளால் வந்து செஞ்சிக்க முடியும் ஸோ இதனால் வந்து அரசு அதிகாரிகளும் வந்துவிட்டு ஒழுங்காக இருப்பாங்க அப்படிங்குறமாரி ஒரு நல்ல ஆட்சியை வந்து செயல்படுத்துகிறது மூலியமாக நம்ம மாவட்டத்தினோட வளர்ச்சியை வந்து நம்மளால் வந்து எளிதாக வந்து அடைய முடியும்